இந்தியாவில் உள்ள சில முக்கியமான இடங்கள் அதாவது பிரபலமான சுற்றுலா தலங்கள் என்னென்ன கேட்டிருக்கீங்க இந்தியாவை பொறுத்தளவு நிறைய இடம் இருக்குது நம்ம தமிழ் நாட்டை பொறுத்தளவு வந்து நான் காரைக்குடி அப்படின்னு எடுத்துகிட்டேனா காரைக்குடியில் வந்து கானாடு காத்தான் பேலஸ் இருக்குது சிவகங்கையில் வந்து வேலு வேலுநாச்சியாரோட அரண்மனை இருக்குது இங்கிட்டு ராமேஸ்வரம் பக்கம் போனீங்க அப்படினா அப்துல் கலாமோட நினைவு மண்டபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடி சுற்றுலா இடமா இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது சுற்றுலா தலங்கள் இப்போது இந்தியாவை பொறுத்தளவு காஷ்மீரு சுற்றுலா தலமாகதான் இருக்குது கொடைக்கானல் ஊட்டி இங்கே எல்லாமே வந்து சுற்றுலா தலமாகதான் இருக்குது நம்ம போனோம்னாவே வந்து நல்லா எல்லாேரும் சே சுற்றி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல இடமா இருக்குது சுற்றுலா தலங்களிருக்கு அது போக இது எல்லாமே ஒரு ஒரு வரலாறை சொல்லுது சுற்றுலா தலம் மட்டும் இல்லாமல் நம்ம போனோனால் நிறைய கற்றுக்குற விஷயங்களை வந்து அது சொல்லுது